தோட்டக்கலையில் எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே ஆர்வம் இருக்குது ஏன்னால் ஏன் நான் வந்து ஒரு விவசாய குடுபத்துலேருந்து வந்தவள் அதனால் விவசாயத்தை பற்றி எல்லாேருக்குமே கொஞ்சமாவது அடிப்படை ஒரு அறிவு இருக்கும் எல்லாேருக்குமே வந்து ஒரு செடி வளர்க்குறது பூச்செடி வளர்க்குறதுங்குறது வந்து எல்லாேருக்குமே விருப்பமான ஒன்று அதனால் எல்லாேருக்குமே அந்த ஆர்வம் இருக்குது எங்கள் வீட்டில்